அறிவுக்கு சவால் விடும் ஒரு புத்தகத்தை அப்படிங்கிறத அப்படிங்கிறத விட அது என் நம்ப நான் இன்ஜினியரிங் காலேஜு படித்தேன் சாஸ்திரா யுனிவர்சிட்டியில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரின்னு படித்தேன் அதை புக்கு அந்த ஸ்டாஃபு எடுக்கும் போதே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி ஒரு டஃப்பான பேப்பர் தான் அது ஒரு கஷ்டமான பேப்பரு யாரும் இது வரைக்கும் என்னோடு என்கிட்ட யாருமே அந்த மாதிரி எந்த க எவ்வளோ கஸ்டமான பேப்பரா இருந்தாலும் இது ஈஸி தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி அப்படின்னு நடத்துவாங்க அங்கே உள்ள மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் எனக்கென்னன்னு கேட்டீங்கன்னால் அந்த நான் டென்த்து படிக்கிற வரைக்கும் மேக்ஸ் நல்லா போடுவேன் மேக்ஸில் நைன்ட்டி ஃபோர் மார்க்கு அப்புறம் லெவன்த்து டுவல்த்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டகரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்கிற ஒரு ஒரு இதுவாக ஒரு கம்பல்சரி இந்த ஃபார்முலா இது அப்படி போடணும் அப்படின்னு சொன்னாங்களேத் தவிர இது எதுக்கு பயன்படுது எதுக்கு ஏ என்ன இதனால என்ன பயன் அப்படின்னு என்கிட்ட என்கிட்ட சொல்லி எந்த ஸ்டாஃபும் எனக்கு நடத்தின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அதனால அதில் ஒரு அதில் வந் அந்த இடத்துல ஒரு ப்ளாக்கு என்னால் வந்து அந்த மேக்ஸ வந்து கன்ட்டினியூவாக கன்ட்டினியூஸ் பண்ண முடியல கன்ட்டினியூ பண்ண முடியல அதில் ஒரு சில ஆனால் பட் மேக்ஸில் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த இது மாதிரி இன்ஜினியரிங் படிக்கும் போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நிறைய டெரிவேஷன்ஸ் ஒரு புரியாத புதிராக நிறைய இருக்கும் அது ஒரு சேலஞ்சஸாக இருந்துச்சு அதைப் போய் நான் யார்கிட்ட எங்கள் வீட்டில் உள்ளவர்கள்ட்ட யார்கிட்ட சொல்ல முடியும் நான் ஒரு வ ஃபண்டமெண்டலாக ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எங்கள் தாத்தா எல்லாம் படித்தவங்க ஒரு அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தவங்க தான் நல்ல ஒரு தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க தான் ஆனால் இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது பட் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் எனக்கு வந்து அந்த எல்லாம் அந்த ஃபீல்டு தியரி இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டேன் நான் வந்து அது தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அதட்ட நான் அதைப் போய் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது நான் என்ன நெனைச்சிக்குவேன்னா ஃபண்டமெண்டல்லு நம்ம லெவன்த்து டுவல்த் நல்லா படிச்சுருந்தா கொஞ்சம் இங்கே ஈஸியாக பண்ணியிருப்பமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும்